நாங்கள் வந்து அதிகம் விளாட்றது கபடி தான் கபடி கபடி விளாட்றப்ப எங்களுக்கு உள்ளே திறமைகளை அப்போ வந்து வெளிப்படுத்துவோம் எல்லாேருக்கும் அப்போ ஒரு வெறி வரும் நாங்கள் விளாட்றப்ப ஒரு ஒரு பெருமை வரும் அந்த கபடியை விளாட்றப்ப வந்து ரொம்ப நல்லா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளாடுவோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளாட்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போது அதுமாரி விளாட்றப்ப நாங்கள் இன்னும் உன்னிப்பாக பார்ப்போம் உன்னிப்பாக விளாட்றப்ப பார்ப்போம் கபடி மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் விளாட்றப்ப ஒரு டீமுக்கு ஆறு பேர் ரெண்டு டீமுக்கு பன்னெண்டு பேர் வச்சுக்கிட்டு இந்த ரூல்ஸ் வைக்கிறது அப்படி இப்படின்ட்டு நிறையா பண்ணுவோம் அப்படி நிறையா பண்ணுறதுனால எங்களுக்கு நிறைய இது கிடைக்கும் அப்படி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறப்ப விளாடுவோம் நாங்கள் விளாடும்போது பிரச்சின எதுவும் வராமல் பார்த்துப்போம் அப்படி விளாட்றதுனால எங்களுக்கு நல்ல த அதிலே இன்னும் எப்படி நல்லா திறமையை வளர்த்துக்கணும்னு பார்ப்போம் அதை வளர்த்து நாங்கள் திறமைய வளர்த்துக்குறத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அந்த திறமையை இது பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படி விளாட்றப்ப எங்களுக்கு இன்னும் நல்லா இது கிடைக்கும் அப்படி விளாண்டுட்டு தான் இருக்கணும் கபடி விளாண்டா எங்களுக்கு நல்ல வீரம் வரும் கபடினால் நல்ல சத்து வரும் கபடி விளாட்றப்ப உடல் ஆரோக்கியம் பெற்று வலிமை பெரும் அப்படி விளாட்றப்ப அதில் விலுகுற அடிகள் இப்போ அடிகளை இது பண்ணி நாங்கள் ரொம்ப நல்லா விளாடுவோம் அப்படி விளாட்றப்ப அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் எங்கள் திறமைய வளர்த்துக்கணுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வளர்த்துக்கொள்வோம் டிவி நியூஸ்லெலாம் பார்த்து டிவி நியூஸு சேனல்லெலாம் கபடி விளாட்றப்ப அதை பார்ப்போம் அதில் அவங்க விளாட்றப்ப எப்படி விளாட்றாங்கிறது அதெல்லாம் பார்த்து க வச்சுக்குவோம் வச்சுக்கிறப்ப அவங்கள மாதிரி விளாட்ணும்கறதுக்காக தனி திறமைகளை வளர்த்துப்போம் அப்படி தனித்திறமைகளை வளர்த்து எங்களுக்குள்ளேயும் நாங்கள் வலிமை பெறுவோம் அப்படி இது பண்ணுறதுனால எங்களுக்கு நல்ல இது வரும் அப்படி நாங்கள் விளாட்றப்ப எங்களுக்கு நல்ல இது கிடைக்கிறப்ப கபடி விளாட்றப்ப அடிப்படாமல் விளையாடுவோம் அடிப்பட்டாலும் அது ஒரு எங்கள் திறமையை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக அடிப்பட்டாலும் அதை துடைச்சி போட்டு எப்படி விளாட்ணுமோ அப்படி விளாடுவோம் கபடி விளாட்றப்ப எங்களுக்கு நல்ல இது வந்தப்போ எங்களுக்கு கபடி வந்து நல்லா இதாக விளையாட வரும் கபடி மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டு அதெலாம் விளாட்றப்ப இன்னும் நல்லா அதில் உள்ள திறமைகள்லாம் வளர்த்துப்போம் அதில் உள்ள திறமையை வளர்த்துக்குறப்ப இப்போ டி டிவியில் பார்த்து ஒருத்தவங்கள் விளாட்றாங்கன்னா இவங்க இப்போ இவங்க இவங்க விளாட்ற திறமைய பார்த்து நம்ம நம்மளும் இது மாரி விளாண்டு திறமையா இது பண்ணணும் சொல்லிகிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதுக்கு திறமைய வளர்த்துக்குறதுக்கு அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதேமாரி பண்ணுவோம் அதேமாரி பண்ணுறப்ப எங்கள் நாங்கள் வந்து இன்னும் உன்னிப்பாக பார்த்து கிரிக்கெட்டு கபடி இதெல்லாம் நல்லா பார்ப்போம் டிவியில் விளாட்றப்ப ஒரு இதையும் விடாம எல்லாத்தையும் நோட் பண்ணுவோம் லாபிலேருந்து ஹாஃப்பு கோட் வரைக்கும் எல்லாத்தையும் லா நோட் பண்ணுவோம் இப்படி நோட் பண்ணுறப்ப அந்த இதில் கோ க கோட்டில் காலை வைக்கிலன்னா என்ன வரும் அதனால என்ன பிரச்சின வரும் நோ பாலில் ரன் அவுட் ஆ ரன் அவுட் உண்டா இதுமாரி சீ இந்த சாட் அடிக்கிறப்போ இதுமாரி லெக்கை முன்னாடி நகுத்தணுமா பின்னாடி நகுத்தணுமா பார்ப்போம் அவங்க அந்த சாட் அடிக்கிறப்போ அவங்கள பார்ப்போம் இதுமாரி அடிக்கிறாங்களே நம்மளும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அடிக்கிறப்போ எப்படி அடிக்கிறாங்க எப்படி விளாடுறாங்க அதில் உள்ளதெல்லாம் பார்த்து நாங்கள் தனித்திறமையாக விளாடுவோம் நாங்கள் விளாட்றப்பவே எங்களுக்குள்ளேயே ஒரு தனித்தனி போட்டி வச்சுக்கிட்டு விளாடுவோம் எங்களுக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கிட்டு விளாட்றப்ப எங்களுக்குள்ளேயே ஒரு தனித்து இது வரும் அப்படி தனித்து செயல்படுறப்ப எங்களுக்குள்ளே சண்டை வராமல் நாங்கள் பார்த்துப்போம் நாங்கள் விளாட்றப்ப எங்களுக்குள்ளே எதுவும் வராது அப்படி விளாட்றப்ப எங்களுக்கு நல்ல இது வரும் அப்படி தான் நாங்கள் இது வரைக்கும் விளாடுவோம் நாங்கள் விளாட்ணுன்னா அதுக்கு தனி காரணம் வரும் அப்படி விளாண்டுட்ருக்குறப்ப சண்டை வராமல் தனித்து செயல்பட்டு ஒன்றாகி ஒன்றுக்கூடி அப்புறம் த திறமைய பார்த்து அவன் மற்றவன் திறமைய பார்த்து பொறாமை படாமல் டிவியில் பார்க்குறப்ப டிவியில் பார்க்குற மாரி விளாட்ணுங்கிற ஆர்வத்தை மேற்கொண்டு நாங்கள் இன்னும் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதுக்குள்ளே விடாமுயற்சி பண்ணுவோம் விளாண்டுக்கொண்டே இருப்போம் வெளா விளாண்டுக்கொண்டே இருப்போம் நா நாங்கள் விளாட்றதையும் பார்ப்போம் பக்கத்து ஊரும் எல்லா ஊர்லேயும் போய் அவங்க விளாட்றதெல்லாம் பார்த்து நாங்கள் திறமைய வளர்த்துப்போம் இது கிராமத்தில் விளாட்றதுனால எங்களுக்கு தனித்திறமை தானாகவே வரும் வரும்னு சொல்லமுடியாது தனித்திறமை என்பதும் வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே கற்றுக்கிட்டு வெளியூரில் போய்விட்டு விளாடுவோம் எங்களுக்குள்ளே ஒரு டீம் செட் பண்ணி வெளில போய் விளாட்றப்ப அங்கே வந்து எங்கள் திறமைய காட்டுவோம் அவன் எங்கள் திறமைய பார்த்து அங்கே நாலு இடத்துக்கு கூப்பிட்றப்ப வேறு வேறு ஊருக்கு ஸ்டேட் ஸ்டேட்டாக போய் விளாட்றப்ப எங்களுக்கு இன்னும் நல்லா தனித்திறமை வரும் நல்லா தனித்திறமை வரப்போ நாங்கள் போய் விளாடுவோம் வெளியூரில் போய்விட்டு நாலு பேர் பொறாமைப்படுவாங்க எல்லாம் அப்படி பொறாமையெலாம் நாங்கள் இது பண்ணிவிட்டு எங்கள் திறமைய நாங்கள் காட்டுவோம் விளாட போகிறோம நாலு பேர் கூட்டம் பத்து பேர் முன்னாடி விளாடணுன்னு நினைக்கிறத அசிங்கமாக நினைக்காம அங்கே போய் என் கெத்தை நான் காட்டுவேன் நான் விளாட்றப்ப என் திறமைய பார்த்து நாலு பேர் பொறாமைப்படுவாங்க அப்படி விளாட்றப்ப மற்ற ஊர்லெலாம் போய் விளாட்றவங்கள பார்த்து நாங்கள் இன்னும் திறமைய வெளிப்படுத்திப்போம் அப்புறம் உடல் உடற்பயிற்சி பண்ணுவோம் யோகா செய்வோம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த ஸ்போர்ட்ஸை ஒரு வெறித்தனமாக ஒரு இதை எடுத்துக்கிட்டு நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு இன்னும் இதாகவும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்பிடியும் அது த அந்த தனித்திறமைய வளர்த்துக்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணுவோம் எங்களுக்கு திறம வந்து ரொம்ப அவசியமானது தனித்திறமையை நம்ம வெளில காட்டுறப்ப நம்ம தனியாக தெரிவோம் அந்த தனியாக தெரிகிறப்ப அந்த திறமைய வளர்த்துக்கொள்ள இன்னும் முயற்சி பண்ணுறப்ப அந்த முயற்சியை நம்ம கைவிடாமல் இன்னும் இது பண்ணிகிட்டு இருந்தாலே அந்த முயற்சி வரும் அந்த முயற்சியை என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்தமாரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி பண்ணுறதுனால நமக்கு இதாகும் அதனால தான் அவங்கலாம் கிராமத்தில் விளாட்றவுங்களுக்கு வந்து திறமை தனித்திறமை அதிகமாக இருக்கும் அவங்க பொறாமைப்படுவாங்க மற்றவங்க விளாட்றதையும் பார்த்துக்கொண்டு அவங்க இது கொண்டே இருக்கிறதுனால அவங்க நல்லா இது பண்ணுவாங்க அப்போ இது பண்ணுறதுனால அவங்களுக்கு தெறமை இதாக தானாக வரும் அந்த திறமைய கட்டுப்படுத்தி மற்றவங்களோட திறமைய பார்த்து மேம்பட்டு அடுத்தடுத்து எப்படி போகணுமோ அதுமாரி பார்த்து நாங்கள் செயல்படுவாங்க அதனால தான் த கிராமப்புற மக்கள் விளையாடணுங்கிறதுக்காக தனித்திறமைகள் எப்படி வளர்த்துக்கொள்ள முடியும்ங்கள்னால் இதால் தான்